எங்கள் கடலூர் இடத்து கடலூர் மாவட்டம் சில இடத்திலலாம் முந்திரி வியாபாரம்தான் பண்ணறாங்க இங்கே ஏன்னால் அதுதான் நிறைய விளைச்சல் ஆகுது முன்னாடியெலாம் முந்திரியை கையால்தான் உடைச்சுட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் அதுக்கு மிஷின் வந்துடுச்சு முன்னாடியெலாம் கையால் கையால் உடைச்சவங்களே அஞ்சாறு கிலோ அந்தமாதிரிதான் உடைச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு இப்போ மிஷின் வந்ததுனால் மூட்டை மூட்டை ஒரு மூட்டையா ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அந்தமாதிரி மூட்டை மூட்டையாக உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அவர்களோட வருமானமும் அதிகமாகிது அவர்களோட தேவையும் பூர்த்தி ஆகுது சில பிளேஸ்லெலாம் நிலக்கடலை உளுந்து அதுபோல் பயிறெலாம் விவசாயம் பண்ணறாங்க மக்கள் நிறையா பேர் இப்போ கடையில் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் விற்கிறாங்க யூஸ் கடையில் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் விற்கிறாங்க அப்புறம் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் ஆடின எண்ணெய் மல்லாட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்தமாதிரி ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்கி அதேமாதிரி ஒரு சில இடத்திலலாம் கரும்பு நெல் விளைவு விளவச்சு விளைய வச்சுட்டுருக்காங்க அது மூலமாக குடும்ப குடும்பத்துக்கு நிறைய வருமானம் ஈட்ட முடியுது அவர்களோட தேவையை அவர்களால பூர்த்தி பண்ணிக்க முடியுது